நாங்கள் சூலகிரி பஞ்சாயத்தில் ஆறாவது வார்டில் உறுப்பினராக வார்டு மெம்பர் நின்றிருந்தேன் எனக்கு எதிராக ஒரு ஆள் நின்னாங்க அவங்கள் பேர் வந்து ராஜா அவருடைய நின்னாங்க நாங்கள் எல்லாம் நல்லா கேன்வாஸ் பண்ணி ஒரு எங்கள் வார்டில் வந்து மொத்தம் ஓட்டு எழுநூற்றி ஐம்பது ஓட்டு இருக்கு நான் அதில் வந்து நானூறு ஓட்டு வாங்கியிருந்தேன் நானூறு ஓட்டில் அப்போது நான் அது நெனைச்சி கூட பார்க்கல நான் அந்த மாதிரி ஓட்டு வருதுனுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த ஓட்டு நல்ல முறையில் மக்கள் நல்லா ஓட்டு போட்டாங்க அதனால நான் அப்போதிலேருந்து நான் வார்டு உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து பின்னாடி ஊரில் எங்கள் ஒரு வார்டு பூரா சாதனைகள் என்னன்ன பண்ணிருக்கேன்னா டிரைனேஜ் ஒரு ரெண்டு டிரைனேஜ் வேலை செஞ்சிருக்கிறோம் தெரு விளக்கு ஊரில் லைட் இல்லாமல் இருந்தது கிடையாது இல்லை ஒரு நாள் லைட் போச்சுனா அந்த லைட் நாங்கள் உடனே மாட்டிடுவோம் அதெல்லாம் ஒரு சாதனையாக பண்ணியிருக்குறோம் மற்ற படி இந்த நூறு நாள் வேலையில் மிக பெரிய நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம வார்டில்